ம் என் மகளுக்கு வந்து மேரேஜி அதுக்கு வந்துட்டு பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை பூராக எடுத்து வைங்க ஒரு கிராம் கோல்டு கவரிங் மாதிரி இருக்கும்ல கேர் ஆ ஆ அந்த இதில் கொடுத்தீங்கன்னா பாக்கு ஆ நீங்கள் காமிங்க நான் அதை சொல்கிறேன் எது எது வேணும்னு சொல்கிறேன் அது மாதிரி பொண்ணுக்கு போடுற வளைவி கூட வர்றவங்களுக்கு அது மாதிரி வளைவி ஃபேன்ஸி ஆ ஆ ஓகே எல்லாமே பொண்ணுக்கு போடுறதெல்லாம் காமிக்கிறீங்களா ஆ என்ன ரேட்டு ஆ ஆ இது எப்படி ஒன்ட ஒரு நாள் வாடகையா இல்லை இல்லை இல்லை ஒரு நாள் வாடகை எவ்வளவு ம் எவ்வளோ ஆகும் ம் அவ்வளோ ரேட் ஆகுமா ஆ ம் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமா விலக்கி வாங்கிறதுன்னா எவ்வளோ ஆகும் அவ்வளோ காசு ஆகுமா அதுக்கு நீங்கள் இவ்வளோ வாடகை ஒரு நாள் வாடகைக்கு இது பண்ணுறதுக்கு புதுசாக வாங்கிடலாமே வாங்கிடலாமே ஆ மொத்த ஆ ஆ அதுதான் அதுதான் ஆ அதுதான் தங்கம் மாதிரி இருக்கே அதுதான் கேட்டேன் அதனால்தான் கேட்டேன் எல்லாமே செட்டாக இருக்குமா நெற்றிச்சுட்டி ஆ வளையல் ஒட்டியாணம் கைக்கு மாட்டுறது இந்த ரிங்கு ரிங்கு எல்லாமே இருக்குமா அதில் ஓ சரி சரி சரி என் பொண்ணு செட் ஆகுமா என் பொண்ணுக்கு ஆ கலராக இருப்பாங்க கலராக இருப்பாங்க ஆ ஓகே ஓகே ஆ ஓ எங்கே அதையும் காமியுங்க பார்ப்போம் ஆ ஓ சரி அதையும் காமியுங்க இதையும் காமியுங்க எது செட் ஆகும்னு பார்ப்போம் ஓ ஓ சரி ஓ அப்போ என் பொண்ணுக்கு நல்லாயிருக்கும் ம் ஆ ஓ சரி சரி சரி சரி ஓகே மேம் நாங்கள் இதையே கூட வாங்கிக்கிறோம் இதே நல்லாயிருக்கு ஆ நாங்கள் முழுசாவே வாங்கிக்கிறோம் ஒரு ஆ சொல்லுங்கள் ஆ ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓ ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் நான் இதே எடுத்துக்கிறேன் இதே எடுத்துக்கிறேன் ஓகே ம் தேங்க் யூ ம் சரி ஆறாயிரம் ம் ஓகே